எங்களோடய கிராமத்தில் வந்து இறுதிசடங்கு எப்படி பண்ணுவாங்கனால் ஃபர்ஸ்ட்டு அவங்க இறந்துட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு இறந்துட்டா இறந்துட்ட மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கோடி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க பங்காளிகளுங்கலாம் வந்து அங்கே ஒரு நெய் பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அதெலாம் இது பண்ணுவாங்கள் அப்பறம் ரொம்ப வயசானவுரு உடம்புக்கு முடியாதவர் அப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஊர் திருவிழா மாதிரி அப்படி ஊர் திருவிழா மாதிரி இல்லாட்டியும் கொஞ்சம் இதாக கிராண்டா அந்த ஒரு பிணத்த எடுத்துட்டு போவாங்க அப்படியே இல்லைனாலும் அந்த திர கட்டி பழைய காலத்தில் திரைய கட்டி படத்தை போடுகிற மாதிரி இவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக இவங்க இறந்ததுக்கும் ஒரு திர கட்டி அவங்க இறப்புல வந்து ஒரு படத்தை ஒன்று போட்டு விட்ருவாங்க இது தான் எங்கள் ஊர் கிராமத்து சடங்குகள்